ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றாக விளங்குது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக் கண்டிப்பாக நம்ம விளையாடுகிறதோ இல்லை எதோ உடல் உழைப்பு பண்ணுறதுக்கூடிய எக்ஸைஸ் பண்ணுறதோ எதாவது ஒன்று பண்ணிதான் ஆகணும் நம்ம வேலை செஞ்சோம்னால் உடல் உழைப்பை அது எக்ஸைஸ் பண்ணோம்னால் நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவோம் நம்ம போய்விட்டு மறுபடி ரெஸ்ட்டு தான் எடுப்போம் அதே வந்து ஒரு விளையாட்டாக விளாடும்போது நமக்கு வந்து டயர்டும் ஆகமாட்டோம் ஒரு உடலுக்கும் மட்டும் இல்லாமல் மனதுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை தரும் நல்லா விளையாடுறதுனால் நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வராது ப்ளட் சுகர் வராது ப்ரெஷ்ஷர் கூட நார்மலாக மெய்ன்ட்டன் பண்ணும் பிபி இருக்காது ப்ளட் ப்ரெஷ்ஷர் இருக்காது வந்து பார்த்தோம்னா அந்தமாதிரி கை கால் வலி இருக்காது நைட்டில் நல்லா நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் நல்லா சாப்பிட முடியும் சாப்பிட்டது நல்லா செரிமானம் ஆகும் ஸோ அப்போ விளையாடுறது ரொம்ப நல்லது உடலுக்கும் மட்டும் இல்லாமல் மூளைக்கும் ரொம்ப நல்லது அதிகமான ப்ளட் சர்குலேஷன் இருக்கறதுனால் மூளை ஆக்டிவ்வாக இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து அவங்களுடைய திங்கிங் எல்லாமே பாசிட்டிவ்வாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப் ப்ராப்ளத்துக்கும் பயப்படாமல் டக்குன்னு ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறது வந்து விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து கர்ட்டாக எடுப்பாங்க ஒரு லீடருக்கான குவாலிட்டி அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஏன்னால் ஒரு டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து ஒரு விளாடும்போது நம்ம கிரிக்கெட்டு கபடி இந்தமாதிரி ஒரு டீம் மெம்பர்ஸாக சேர்ந்து விளாடும்போது ஒரு புரிதல்இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் சமூகத்தில் வந்து சில பல சில சில ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஒத்துமையா சேர்ந்து நம்ம வந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் விளையாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்குது சின்ன வயசுலேருந்தே நம்ம விளாடுவோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு டீமாக விளாடுறபோதும்போது அது நம்ம எந்த ஏஜில் வேணாலும் வெளாடலாம் விளாடும்போது நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய உடல் களைப்பைப் போக்கி உள்ளத்தோடைய கவலைகளைப் போக்கி ஒரு நிம்மதியைத் தரும் ஸோ அதனால் விளையாட்டு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று எல்லோரும் அவுங்கவங்க ஒரு நாளைக்கு கொறைஞ்சபட்சம் ஒரு டூ அவர்ஸாவது விளையாட்டுக்காக அது உடல் எக்ஸைஸுக்காக நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது அதை எக்ஸைசாக பண்ணாமல் ஒரு விளையாட்டா பண்ணோம்னால் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அனைவரும் சந்தோஷமா விளையாடுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்